பதிமூணு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இருபத்தி எட்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி பதினொன்று முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஒன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு